ஆ சொல்லுங்க மீன் ஆமாங்க ஆ இருக்குதுங்க ரேட்டு வந்து இரநூறுவா வருங்க ஆ ஆமாங்க பாறை வந்து நூற்றி தொண்ணூறுங்க வஞ்சரம் மீன் வந்து நூற்றம்பதுங்க ஆ ஆமாங்க ஆ இறா இருக்குதுங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வரும் சங்கரா மீனும் இருக்குதுங்க அது வந்து கொஞ்சம் கம்மியாகதான் இருக்குது உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் ரெண்டு ரெண்டு கிலோங்களா அது ஒரு ஒன்றரை தான் இருக்குது ஆ சரிங்க ஆ நண்டு இருக்குதுங்க ஆ சரிங்க நண்டு வந்து இரநூத்தம்பது ரூபாங்க ம் ம் சரிங்க அதெலாம் நாங்கள் உப்பு மஞ்சத்தூளெலாம் போட்டு கழுவி தாங்க வைப்போம் வெட்டி அதை நாங்களே கழுவி கொடுத்துவிட்டோனாங்க நீங்கள் ஒருதாட்டி கழுவி அப்புறம் தானே குழம்புல போட போகிறீங்க அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிடுறோங்க ஆ சரிங்க அது என்ன கொடுக்கு தனியாக வேணுங்களா இல்லை அப்படியே அதோடு சேர்த்து போட்டுங்களா ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க சாயந்திரம் வரைக்கெல்லாம் இல்லைங்க ஒரு மூணு மணி வரைக்கும் தான் இருப்போங்க ஆமாங்க ஏன்னால் இதெல்லாம் காலையில் பிடிச்சு நைட்டு பிடிச்ச ஐட்டம் இதுக்கு மேலே அது தாங்காது இல்லைங்களா அதனால் நான் எடுத்து வைக்கிறேன் வாங்க கண்டிப்பாக வரதாக இருந்தால் நான் எடுத்து வைக்கிறேங்க ம் ஆ சரிங்க எனக்கு வியாபாரம் ஓடுதில்ல நான் இருப்பேங்க ஆ சரிங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்துடுங்க ஆ சரிங்க ஆ சரிங்க நான் வந்து ஆ நான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக சரிங்க வைச்சறேன் ஆ